பறவைகளின் இனம் பறவைகளைப் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதற்கு சிட்டுக்குருவி மிகவும் அழகாகவும் அழகாக இருக்கும் அது சிட்டுக்குருவி இனமே அழிந்து போகும் நிலையில் அதைக் காப்பாற்ற எண்ண வேண்டும் சிட்டுக்குருவி அழகாக கூட்டமாக வரும் கூட்டமாக வந்து எல்லோரும் ம மனதையும் கவரும் வண்ணம் இருக்கும் மரங்கொத்திப் பறவை மரத்தைக் கொத்து கொத்தும் போது அதனுடைய அழகு அழகாகவும் இருக்கும் பறவைகளின் இனம் எல்லாம் அனைத்து இனமுமே பறவைகள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும்